இந்தியாவில் பிரபலமான விஞ்ஞானி முதல் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் இந்தியாவில் அப்துல் கலாம் என்றவர் நல்ல எனக்கு பிடிச்சவரு அவர் வந்து நல்லா எல்லோருக்கும் நல்லா பிடிக்கும் தமிழ் தமிழ்நாட்டில் நிறைய வந்து ஆராய்ச்சிகளெலாம் பண்ணியிருக்காரு அது ராமதூரம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க வசிச்சின்னு வந்தார் எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாமே நல்லா பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு அவர் ஆட்சியில நல்லா தான் இருந்துருக்கார் அந்தளவுக்கு பிடித்தமானவர் இது வரைக்கும் ஜனாதிபதி பாராட்டு இருக்காங்க